ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் பற்றின நெகட்டிவ்ன்னு பார்த்தா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது அதாவது நம்ப அதுவும் ஃபர்ஸ்ட் சொல்லப்போனால் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் வரக்கூடிய ஆட்ஸு அதாவது இன்அப்ராபிரியேட் ஆட்ஸ்னு சொல்லுவாங்கள்லே இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்துகிட்டே இருக்கம்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வரும் ஆட்ஸ் இப்போ நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம் சீரியசாக படிச்சுகிட்டு இருப்போம் ஏதோ ஒரு தகவலை பற்றி அப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஆட் வரும் அதேமாதிரி இந்த பான் வீடியோ சம்மந்தப்பட்ட ஆட்ஸ் வந்து நிறைய வரும் அதேமாதிரி இன்னும் அப்புறோம் ஷாப்பிங் பற்றின ஆட்ஸ் வரும் அதேமாதிரி கேமிங் பற்றின ஆட்ஸ் வரும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சீரியஸ்னஸ் வந்து டைவர்ட் பண்ணிடும் இப்போ நம்ம ஒரு சீரியஸாக வந்து ஒரு டாபிக் விக்கிப்பீடியலையோ இல்லை கூகுள்ளையோ இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுகோங்களேன் அப்போ வந்து இந்தமாதிரியான வெப்சைட்ஸ்லாம் வரதுலாம் வந்து நம்மளை வந்து டைவர்ட் பண்ணிவிட்ரும் இதலாம் டைவர்ட் பண்ணுறதுனால வந்து நம்மளால் வந்து சரியான கவனம் செலுத்தி அதில் படிக்க முடியாது இதலாம் வந்து நம்மளுக்கு பெரிய மைனஸ் அதுக்கு அடுத்து பார்த்திங்ன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து இன்றைக்கி எந்தளவுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லோ அந்தளவுக்கு அது வந்து அன்யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது என்னானு பார்த்திங்கன்னா இப்போ தேவையில்லாமல் பேசுகிறது இப்ப இன்ஸ்டாகிராம் இந்த சோசியல் மீடியாவெலாம் யாருன்னே தெரியாது அவங்களுடைய அந்த டைமில் உள்ள அ அப்ரோச்சை வச்சு ஓ இவங்க இப்படிதான்கிறது வந்து சொல்லிட்டு அவர்கள்ட ஃப்ரெண்ட்ஸ்ஷிப் வச்சுக்கிறது பழகுகிறது போகிறது வரது அதால் ஏற்படக்கூடிய பல இஸ்யூஸ்சு அதால் ஏற்படக்கூடிய பல பிரச்சினைகள் இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றதில் உள்ள மைனஸ் அதேமாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு இல்லாத ஒரு விஷயத்த வந்து இருக்கிற மாதி ரி காட்டலாம் இப்போ நம்ம ஒருத்தவர்கள்ட பேசுகிறோம் பழகுகிறோம் நேரில் பார்க்குறம்னா இப்போ நம்ம தெரிஞ்சவங்கள்ட பழகுகிறம்னா அது வேறு இப்போ சோசியல் மீடியானால் அவங்க பார்த்த உடனே அந்த அட்ராக்ட்டிவாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகி அவர்கள்ட வந்து பேசறது போகிறது வரது அதெல்லாம் வந்து பெரிய மைனஸு ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்றதில் உள்ள பெரிய மைனஸு அதேமாரி நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோடய நேரத்தை அது எடுத்துக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் உள்ளார போனீங்ன்னா நீங்கள் உங்களை அறியாமலேயே நீங்கள் அதில் வந்து மூழ்கிடுவீங்க ஒரு ஆஃப்னவர் அதேமாதிரி நம்மளை மற்ற மற்ற வேலையை பார்க்க விடாம அடிச்சுடும் அதேமாதிரியே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாமே இப்போ நம்ம படிச்சுகிட்டே இருக்கோம் இப்போ ஒரு தகவல் வருது அதை பார்க்குறது அதேமாதிரி பல இது வரது ஆட் வரது அது அப்படி இப்படின்னு ஆண்ட்ராய்டு மொபைல் நம்மளோடய நேரத்தை வந்து நிறைய செலவாகிடும் இதுமாதிரி பல இஸ்யூஸ் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து இருக்குது அதனால வந்துட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து யூஸ் பண்ணுறது வந்து எந்தளவுக்கு நல்லதோ அந்தளவுக்கு வந்து கெட்டதும் இருக்குது அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்ங்கிறதுலதான் இருக்குது ஸோ அதனால வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் வந்து அளவோடு யூஸ் பண்ணுறது வந்து நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்ன்னா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வந்தோன நிறைய தேவையில்லாத கான்டக்ட்ஸ் எடுத்துகிறது அதேமாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து பெருசாக எடுத்துக்கிறது இப்போ அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன ஒரு வீடியோ போடுவோம் அதுக்கு அவ்வளோதூரம் மெனக்கெடறது அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம் அதாவது அந்த ஸ்டேட்டஸ் போடணுங்கிறத்துக்காகவே நம்ம அதிகமாக மெனக்கெடறது அவங்களுக்கு அத்தியாவசிய வேலைகள்லாம் விட்டுறது விட்டுவிட்டு இந்த பெரிசா இந்தமாதிரி வேலைகள்லாம் பார்க்குறது போகிறது வரது இதுதான் வந்து பெரிய மைனஸு இதில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றதில உள்ள மைனஸு அதேமாரி தேவையில்லாத நிறைய வீடியோஸ் பார்க்கறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது அப்படி இப்படிலா வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றதில் உள்ள மைனசஸ் ஸோ அதனால வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து என்னை பொருத்தவரைக்கும் ஒரு வகையில் பார்த்தா நெகட்டிவ்தான் கூட இருந்தாலும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் யூடிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்குறதுலதான் இருக்குது ஸோ நிறைய இப்போ கம்ப்யூட்டர் பார்த்திங்ன்னா கம்ப்யூட்டரில் வந்து பெரிசா எதுவுமே பண்ணமுடியாது இப்போ கம்ப்யூட்டர் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகமுடியாது அதனால வந்து கம்ப்யூட்டரில் வந்து நம்ப சோசியல் மீடியா அக்கவுண்ட் வச்சுருந்தாலும் அதை நம்ம எப்ப வீட்டில் இருக்குமோ அப்போதான் பார்க்கலாம் ஆனால் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படி கிடையாது எப்போ வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் எடுத்துகிட்டு போறதினால அதை வந்து அளவோடு யூஸ் பண்ணணும் ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிச்சு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு நல்லது ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ணணும்னா நல்லது அதை பாசிட்டிவ்வாக பார்த்தம்னா பாசிட்டிவ் கண்டிப்பாக நெகட்டிவாக பார்த்தம்னா நெகட்டிவ்தான் ஆண்ட்ராய்டு மொபைல் ஸோ அதனால இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்து நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் நெகட்டிவ் லைனில் போகாமா யூஸ் பண்ணுறது நல்லது என்னை பொருத்தளவு